சொல்லுங்க மேடம் எஸ் மேம் எங்கள் கிட்டே மூணு வகையான எண்ணெய் சேல்ஸ் பண்ணுறோம் மேம் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்க தேங்காய் எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைத்து கொடுக்குறோம் நம்மளோடது பார்த்தீங்கன்னா மரச்செக்கு எண்ணெய் நீங்கள் எவ்வளோ குவாலிட் குவா எ எந்தளவுக்கு உங்களுக்கு குவான்டிட்டி தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரேன் மேம் இல்லை நீங்களே வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட கோக்கனட்டு நாங்கள் வந்து அதை ஓட்டி உங்களுக்கு எண்ணெய் எடுத்து கொடுத்துருவோம் மேம் அது மற்றபடி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை எண்ணெய் நல்லெண்ணை இதெல்லாமே நம்ம இங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓட்டி உங்களுக்கு எண்ணெய் கொடுக்குறேன் மேம் உங்களுக்கு வந்து ஒரு வேளை நீங்கள் வாங்கிகிட்டு வரணும் வாங்கிகிட்டு வந்து ஓட்டி கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா கூட நீங்கள் வேர்க்கடலை வாங்கிகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஓ ஓட்டி கொடுத்துருவோம் உங்களுக்கு என்னமாதிரியான வெரைட்டி வேணும் மேம் எண்ணெயாக தேவைப்படுதுங்களா இல்லை பயிராக வாங்கி ஓட்டி கொடுக்கணுமா நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து மரச்செக்குங்கிறதால இருபது கிலோ தான் போட முடியும் மேம் ஒரு டைமுக்கு ஒரு லோட் வந்து இருபது கிலோ ஓகேங்களா ஒரு கிலோவுக்கு ஃபிஃப்ட்டின் ருப்பீஸ் அரவை கூலியாக நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா பயிர் நீங்கள் எங்கள் கிட்டேயே வாங்குனீங்கன்னால் நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தருவேன் வெளியே உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருப்பீஸ் ஆகுது வேர்க்கடலை நீங்கள் என் கிட்டேயே பயிர் எடுத்து ஓட்டுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் ஆர் ஃபிஃப்ட்டினுக்கு நான் கொடுத்துருவேன் நீங்கள் ஓட்டி கொடுத்ததுக்கப்பறம் அரவை கூலியும் ப்ளஸ் பயிர் சார்ஜ்ஜும் கொடுத்துட்டு நீங்கள் ஆயில் எடுத்துக்கலாம் மேம் ஆமாங்க மேம் நீங்கள் இங்கேயே கூட உட்காந்து பார்க்கலாம் இது நாங்கள் இங்கேயே உங்கள் எதிரிலே ஓட்டிகிட்டு அந்த எண்ணெய் கொடுத்துடுவோம் அதில் கொஞ்சம் வேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா அந்த புண்ணாக்குன்னு சொல்லுவாங்கள் அது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அதையும் நீங்கள் என் கிட்டே கொடுத்தா கூட ரீசேல் பண்ணீங்கன்னால் கூட நாங்கள் அதுக்கு அமௌண்ட் கொடுத்து எடுத்துப்போம் மேம் உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அர அரைத்து வாங்கும்போது உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும்